ஹலோ அண்ணா சக்திவேல் பேசுகிறேன் கதிர் இருக்காங்களா இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகணும் உங்கள்கிட்ட என்ன டேக்சி கார் என்ன இருக்குது இந்தமாரி தெரிஞ்சுன்னா எங்கள் சேஃப்டிக்கொசரம் தான் பார்க்கறேன் ஏனால் லாங் போகணும் ஆறு மணிநேரத்துல அங்கே போய் விட்னோம் ஏனால் எனக்கு ஏர்போர்ட்டில் மீட்டிங் இருக்குது அதை அட்டென்ட் பண்ணணும் டிராவல்ஸ் புக் பண்ணிக்கலாம் இல்லை கார் புக் பண்ணிக்கலாம் எது வேணாலும் மஹேந்திரா காராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் வெரிட்டோ மாடல்